எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் கல்யாணோனாலே நிறையா கிஃப்ட்ஸ் வந்து அந்த மணமக்களுக்கு வருன்னு சொல்வாங்க எந்த மாதிரியான கிஃப்ட்ஸ்லான் இருக்குன்னு நமக்கே தெரியும் மோஸ்ட்லி பார்த்தோனா தங்க நகைகள் கொடுப்பாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோனா மாப்புளைக்கு வாட்ச் கொடுக்குலாம் பொண்ணுங்களுக்கு வந்து ஏதாச்சு செயின் வாங்கி கொடுக்குலாம் அது மட்டும் இல்லாம நிறைய டெடி பியர்ஸ் பொம்மை வரும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அவுங்களோடது வந்து மேக்சிமம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாரும் ஈஸியாக அரேஞ் பண்ணி கொடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாம குபேரன் பொம்மைன்னு சொல்லிட்டு அதையும் கொடுப்பாங்க அது எதுக்குன்னா அவங்க இனிமேல் கல்யாணம் ஆகி செல்வ செழிப்போட வாழணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாமி பொம்மையை நிறையா பேர் கிஃப்ட்ஸாக கொடுப்பாங்க இப்போ வரதட்சணைன்னு பார்த்தம்னா நம்ம பழங்காலத்துல பார்த்திங்னா வரதட்சணைங்கிறது எப்படி இருந்துதுன்னா இப்போ அப்போ பொண்ண கட்டிகிட்டு போறாங்கன்னா பையன் வீட்லயிருந்து பொண்ணுக்கு பொண்ணு வீட்டுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுத்து பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அத்தான் வரதட்சணைங்குற பேரில் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியே எல்லாம் மாறி பொண்ணு கொடுக்கறது மட்டும் இல்லாம பெண்ணுக்கான த பொண்ணுக் பொண்ணு வீட்டில் இருந்து நகை அது சாமானம் போசின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் பொண்ணுங்க வீட்லந்தே வாங்கிட்டு போறாங்க இந்த காலத்தில் வரதட்சண குறஞ்சிருச்சி இப்போ எதுவும் அதுவும் வாங்கிறது கிடையாது சட்டங்களில் ஏற்றபட்டுருச்சின்னு சொல்லுறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது நேரடியாக யாரும் கேட்கறது கிடையாது மறைமுகமாக பையனோட வீட்லயிருந்து பொண்ணு வீட்டில் வந்து வரதட்சணை கேட்க கேக்கப்பட்டுவிட்டு இருக்கு